மேம் என்னோடய பையனை வந்துட்டு இந்த ஸ்கூல்லில் சேர்க்கணும் நாங்கள் வந்து தஞ்சாவூர்லேருந்து வந்துருக்கோம் இந்த ஸ்கூல் வந்து நல்லாயிருக்குன்னு சொன்னாங்கள்

அவங்க இப்போ தான் எஸ்எஸ்எல்சி முடிச்சசுருக்காங்க என்னென்ன கோர்ஸ் இங்கே அவைலபுளாக இருக்குது அப்படின்னு கேட்டுவிட்டு போகலாம் அப்படின்னு ஓ அப்படிங்களா அதுக்கு வந்து எவ்வளோ ஃபீஸ்ஸு ஆகும் சரிங்க மேம் மேம் டென்த்தில் வந்து என் பையன் நல்ல மார்க் எடுத்துருக்கான் அதுக்காக ஸ்காலர்ஷிப் எதுவும் இங்கே கிடைக்குமா ஓகே மேம் மேம் இங்கே வந்து எண்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்கா ஏ அதுக்கு என்ன பண்ணணும் பிரிப்பேர் எதுவும் பண்ணிவிட்டு வரணுமா எப்போ எழுதணும் ஓகே மேம் இன்ஃபர்மேஷன் எப்படி மேம் வரும் நான் நம்பர் கொடுத்துட்டு போகவா மேம் ஓகே மேம் தேங்க் யூ மேம்